ஹலோ ஹலோ வணக்கம் சார் என் பேரு வந்து சுந்தரு எனக்கு வந்து எயிட்டின் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சி நான் வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் டூ வீலர்க்கும் ஃபோர் வீலருக்கும் அதுக்கு என்ன என்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறிங்களா கொஞ்சம் சார் சேர்த்தே போட்டால் நல்லா இருக்கும்ன்னு நினக்கிறேன் அப்படிங்களா ஓகே ம் ஆ சரிங்க ஆ ஆ இல்லை சேர்த்தே போட்டுறலாம் ம் ம்

எஸ் சார் எனக்கு டிரைவ் பண்ண தெரியும் சார் அப்பாவா அப்பா வண்டி தான் இருக்குது ம் ஆ வண்டி ஓட்டிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை

ஆ எல்எல்ஆர் அப்ளை பண்ணி எவ்வளோ நாள் சார் வெயிட் பண்ணணும் ஒன் மந்த்துங்ளா சரிங்க சார் ம் ம் ம் ஓகே

சரிங்க சார் அது டாக்குமெண்டை எடுத்துகிட்டு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்துரட்டுமா எல்எல்ஆர் அப்ளை பண்றதுக்கு ம் அட்வான்ஸ் எதாவது எடுத்துகிட்டு வரணுமா சார் அட்வான்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரட்டுமா அமௌண்டு ம் சரி ஓகே சார் நா வரணும் ஓகே சார் சரிங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார்